கிராமப்புறங்களில் உள்ளுர் விவசாயத்துக்கு தொழில் ஆதரவாக நிறுவனுங்கிறதுக்காக முன்னையெல்லாம் காய்கள் வந்து ஏ ஒரே இடத்தில் மார்கெட்டுக்குள்ளே ஒரே இடத்தில் விற்கிம் மொத்தமாக போய் வாங்கிட்டு வந்து சில்லறை வியாபாரிகள் வியாபாரம் பண்ணுவாங்க இப்போ அப்படி இல்லாமல் நேரடியாகவே விவசாயிகள் அந்தந்த ஏரியாவுலேயே அந்தந்த காய்கறிகள் அன்றை அன்றைக்கி வந்து விற்று அவங்க அந்த காசு வாங்கிறதுக்கோ அல்லது அந்த தொழிலை திருப்பி நல்லா செய்வதற்கு ஏற்றதாக ஒவ்வொரு ஏரியாவுலேயுமே சந்தை மாதிரி இப்போ வரை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஏன்னால் அது சந்தை மாதிரி நடத்தணும்னா அதுக்கு கடைகள் கட்டிக் கொடுக்கணும் அந்த அந்த நாளக் குறிக்கணும் அதுக்கு எல்லா வ வழிமுறைகளையும் செய்து தரணும் ஆனால் இப்போ அது அரசாங்கம் வந்து எல்லா உறவுகளையும் எல்லா கிராமப்புறங்கள்லேயுமே அந்தமாதிரி கடைகள் முன்னெயெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் சந்தைக்கு போக முடியும் இப்போ ஒவ்வொரு ஏரியாவுலேயும் ஒவ்வொரு நாள் திங்கட்கிழமை ஒரு நாள் செவ்வாய்கிழமை ஒரு நாள் அப்படி ஒரே ஏரியாவுலேயும் ஒவ்வொரு ஒரு மூணு வீதி நாலு வீதி தெருக்குள்ளலையிலாம் ஒரு இது சந்தை கூடுகிற அளவுக்கு மக்கள் நல்ல வசதி பண்ணிக் கொடுத்துருக்காங்க அதுமாத்திரம் இல்லை விவசாயக் கடைகள் வந்து இந்த இந்த ஃபிரெஷ்ஷாக வாங்கணுன்டு அங்காடிகள் நிறையா பழமுதிர் சோலை அப்படிங்கிற மாதிரி பெரிய கடைகளை வச்சு அதில் வந்து நிறைய பழம் காய்கறிகளை எத்தனை பேற்றுல வேணாலும் எந்த நிமிஷத்தில் போனாலும் வாங்கிற அளவுக்கு அந்த கடைகளை ஏற்படுத்திக் கொடுத்துருக்காங்க அதை குளிர் சாதனங்களில் வச்சுர்குறதுனால பொருள் கெட்டுப் போகாமல் வச்சுருந்து எந்த நேரத்திலயுமே விவசாயிகள் வந்து பொ பொருள் வீணாகப்போயோ காஞ்சு போச்சுனு கவலைப்படாம அழுகுப் போச்சுனு நினைக்காம இருக்கிற மாதிரி ஏன்னால் அந்த பழமுதிர் சோலைகளில் வச்சுட்டம்னா எவ்வளோ நாள் கிட்டத்தட்ட பத்து நாள்னாக்கூட காய்கள் ஃபிரெஷ்ஷாகவே மக்கள் வாங்கிறதுக்கு ஏதுவாக வசதி பண்ணித் தந்துருக்காங்க அதுமாதிரி காய்கறிகள் சேமிப்பதற்கும் கவர்மெண்ட் நிறைய வழிமுறைகள் செய்து கொடுத்துருக்காங்க